எங்கள் கிராமத்தில் ஆடி பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி சு பழமொழி சொல்லுவாங்கள் அது வந்து பக் குழிலாம் போடுவாங்க அப்படின்னா சுர பரங்கி வித பேரிக்காய் வித அந்த விதை எல்லாம் சுர பரங்கி எல்லாத்துலேயும் வித எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து குழி வெட்டி போட்டு குச்சி ஊன்றினாலேஅப்படியே அதுக்கப்பறம் ஆடி மாசத்தில் தண்ணி வர மாதிரி மழை பெய்யும் நல்லா மழை பெய்கிறது வந்து தானாகவே கிளம்பிடும் மகசூல் நல்லாவும் கொடுக்கும் ஆடி மாசத்தில் போடு ற வித ஆவணி புரட்டாசிலாம் நல்லா காய்கறியெலாம் ரெண்டாவது தெடல் எல்லாம் கேழ்வரகு கம்பு எள் இதெல்லாம் விதப்பாங்க ஓட்டிட்டு வே விறச்சி விட்டுட்டா அது பாட்டுக்கு அப்பப்ப மழ பெய்யும்போது நல்லா கிளம்பி மகசூல் கொடுக்கும் குறுகிய கால பயிர் மூணு மாசத்திலே ஆடி ஆவணி புரட்டாசி மாசத்துலெல்லாம் அறுவடை ஆயிடும் அது நல்ல ஒரு வருமானத்துக்கு தான் அதுவும் இல்லாத இதுவும் வேலிலாம் போத்தலாம் விடுவாங்க பூவரச போத்து வீட்டில உள்ளேலாம் முருங்க பொத்து இதெலாம் ஓ நல்ல நல்லா ஆடி மாசத்துக்கு அதுக்கப்பறம் நல்லா மழை பெய்கிறதுனால மழை காலமாக பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி தானாகவே எல்லாம் கிளம்பிடும் அதுக்காகவே இதெலாம் வந்து ஆடி மாசத்துக்கப்பறம் எல்லாம் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க